ஆன்லைனில் ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்குனேங்க அது நல்லா விளம்பரம் பண்ணி நல்லா இருக்கும் இந்த கம்பெனி இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணாங்க அதை நம்பி ஒரு ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்குனேங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஆனு ஆன்லைன்லேந்து வந்துது அது வந்துட்டாக்கா அதைப் பிரிச்சு பார்க்கும்போது ஃப்ரிட்ஜு ஷோவாக இருக்குதே தவிர உள்ளே மிஷின்லாம் ஒன்றும் சரி இல்லை ஐஸ்கட்டி ஆவுது அது இல்லாமல் கம்ப்ரஷ்ஷர் சரியாக ஓட மாட்டுது அது கொஞ்ச நேரம் தான் வருது அதற்கப்பறம் நின்றுப் போகுது அதனால் ஆன்லைனில் வாங்கிற அத்தனி பொருளுமே வேஸ்ட்டாக தான் ஆகுதே தவிர விளம்பரம் பண்ணுறாங்க விற்கறதுக்காக விற்றுட்டு விற்றதுக்கு அப்புறம் அவங்க அது அதுக்கு திரும்பி நம்ப சொன்னால் எதை சொன்னாலும் அவங்க காதில் ஏற்றுக்க மாட்டுறாங்க ஏற மாட்டுது அதனால் நம்ப கடையில் போய்விட்டு எந்த ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் நல்ல பொருளாக பார்த்து கேரண்டி இருக்குதா வாரண்டி இருக்குதான்னு பார்த்து அதற்கப்பறம் வாங்குறது தான் நம்ம எல்லாத்துக்கும் சேஃப்பாக இருக்கும் அதனால பார்த்து கடையில் பார்த்து நம்ப வாங்குறது தான் நல்லது